என் பெயர் முத்தமிழ் செல்வன் நான் காந்தி நகர் தஞ்சை மாவட்டத்தில் வசித்து வருகிறேன் நான் தமிழ் செல்வி என்ற ஒரு மளிகைக் கடை வைத்திருக்கிறேன் ஜிஎஸ்டி என்ற ஒன்று பதிவு செய்ய சொல்லியிருக்கிறார்கள் அதனால் எனக்கு ஒன்றும் தெரியவில்லை இதனால் எனக்கு என்னிடம் சில ஆவணங்கள் உள்ளன ஓட் ஐடி ஆதார் கார்டு உள்ளன அல்லது என் கடை பதிவு எண் உள்ளன ஐந்து ஆறு ஏழு எட்டு